இன்றைக்காக்கா இன்னைக்கு எல்லா காய்கறியும் வந்திருக்கு பீட்ரூட் வந்திருக்கு பீன்ஸ் வந்திருக்கு அவரைக்கா வந்திருக்கு ஆ கீரை வந்திருக்குக்கா எந்தமாதிரி கீரை அகத்திக் கீரை இருக்குதுக்கா பாலக்காடு இருக்குது பாலக்கீரை இருக்குது மஞ்சள் கீரை இருக்குது பொன்னாங்கண்ணி கீரை இருக்குது

என்னக்கா ஆ இருக்குதுக்கா ஆமாக்கா ஆ ஒரு கட்டு இருவத்தஞ்சு ரூபாய்க்கா ஆமாக்கா ஃப்ரெஷ்ஷாக வாங்கி இன்னைக்கு காலையில்தான்க்கா கொண்டு வந்தாங்க நமக்கு தெரிஞ்ச அண்ணன் அவங்க வீட்டு தோட்டத்தில் போட்டதுதான் இங்கே பாருங்கக்கா உள்ளே வாங்க உள்ளே அந்தா இருக்குது இல்லையா சரி சரி பாருங்க ஆ சரி சரிக்கா ம் கிடைக்காம கிடைக்கிதுல்லக்கா அதுதான்க்கா வேறு எங்கேயும் கிடைக்கலல்ல நமக்கு தெரிஞ்ச தோட்டத்தில் உள்ள அண்ணன்கிட்டருந்து வாங்கினோம் சரிங்க வீட்லேயே போட்ட தோட்டத்தில் போட்டு விளஞ்சது நல்லா இருக்கும்க்கா இப்போ பீட்ரூட் இருக்குதுக்கா இன்னைக்குதான் வந்தது இன்னைக்குதான் இறங்குச்சி இன்னைக்கு ஆ கேரட் இருக்குதுங்க அப்படியா ஆ கேரட்டும் இருக்குக்கா இன்னைக்குதான் எல்லாமே புதுசாக வந்துச்சு ஆ சரிக்கா போட்டுடலாம் ஆ சரிக்கா ஆமாக்கா இது வந்து ஆ பீட்ரூட்டும் இருக்குதுக்கா இல்லையே இன்னைக்கு குட மிளகா வரலையேக்கா வரத்து கொஞ்சம் கம்மியாகிட்டு ஆமாக்கா ஆமாக்கா ம் ஆ அதெல்லாம் இருக்குதுக்கா அதெல்லாம் எப்பவுமே இருக்கும் எ என்னக் இல்லைக்கா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகதான் வந்திருக்கு இன்னைக்கு வெள்ளிக்கெழமையில ஆச்சுல்ல அதனால் எல்லாமே மார்கெட்டிலேருந்துதான் ஆமாங்கக்கா சரிக்கா ஆ ஆ சரிக்கா வேறு என்னக்கா காய் வேறு என்ன காய் இந்தா பார்க்குறேன் இவ்வளோதான் புதுசாகதான் வந்திருக்கு அந்தா பார்க்குறேன்க்கா எல்லாமே புதுசாகதான் இருக்குது முருங்கைக்காலாம் இருக்குதுக்கா முருங்கைக்கா வந்திருக்கு முருங்கைக்கா இறங்கிருக்கு ஆ சரிக்கா கோஸ் வந்திருக்கு காலிஃப்ளவர் இருக்குதுக்கா இது சாம்பார்தானே வைக்க போகிறேன்னு சொல்கிறீங்க ஆ சரிக்கா ஆ ஆ சரிக்கா ஆ சரிக்கா ஆ சரிக்கா ஆமாக்கா ஆ சரிக்கா இன்னைக்கு வர் வரல பட்டாணி எதுவும் எவ்வளோ ஆச்சு இது இரநூறு இது ஒரு நூற்றம்பது ஆ முன்னூற்றி இருபது ஆச்சுக்கா ஆ ஆ சரிக்கா ஆ சரிக்கா போய்விட்டு வாங்க